மக்கள் இடம் வாங்கிறாங்க அது வா வாங்கின பிறகு காசு கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வர்றது வந்து இது அரசாங்கம் இடம் இது அப்போ இப்போ கோவில் இடம் அந்தமாரி சொல்கிறாங்க அதனால அந்த இந்த இடம் இந்த இடத்துல லோன் ஏதாவது இருக்கா இல்லை இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் இப்போ அரசாங்க இடமா இல்லை வேறு வேறு யாரோ வேறு ஒரு மக்களோடேய இடமா இல்லை வேறு யாரோ குடும்ப இடமா அதெலாம் பாத் அதெலாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம இடம் வாங்கணும்